ஆ ஹலோ வணக்கம் மேடம் நான் பண்ருட்டிலேருந்து பண்ருட்டிலேருந்து பார்த்தசாரதி பேசுகிறேன் ஆ மேடம் நீங்கள் ஹோல்சேல் க்ளாத் சேல் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க ஆ ஓகே மேடம் நான் பண்ருட்டியில் ஒரு மூணு ஷாப் வெச்சுருக்கேன் பிரபலமான கடைகள் துணி கடைகள் இருக்குது ஆ எனக்கு வந்து க்ளாத்தஸ் வந்து நிறையா தேவைப்படுது பல்க்காக பல்க் ஆடரா தேவைப்படுது ஆ ஆமாம் மேடம் நான் குவாலிட்டி தான் எதிர்பார்க்குறேன் சீப் ரேட் ஆமாம் ஆ ஆமாம் மேடம் நான் அது அதுமாதிரி இப்போ ஏன்னா எங்கள் கடை பேர்பெற்ற கடை இது வரைக்கும் எந்த ஒரு தப்பான பொருள் விற்றதா ஒரு பேர் கிடையாது இப்பயும் ஆ ஓகே மேடம் நீங்கள் எப்படி இப்போ பீஸ் ஆ ஓகே மேடம் நீங்கள் எப்படி ஒரு ஒரு ஆ ஓகே மேடம் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஓகே மேடம் ம் ம் ஓகே நீங்கள் ஓகே நீங்கள் டெலிவரி பண்ணிடுவிங்களா நான் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் டெலிவரி பண்ணிடுவிங்களா ஆ ஓகே ஓகே மேடம் ஓகே நீங்கள் எந்த டைப் ஆஃப் க்ளாத்தஸ்லாம் காட்டன் அந்தமாதிரி நிறையா வெரைட்டீஸ்லாம் இருக்கா ஓகே எல்லா சைஸ்ஸுலையும் வேரியண்ட் வந்து எக்ஸ் எல்லு ட்ரிபிள் எக்ஸ் எல் ஓகே மேடம் என்னென்ன ப்ராண்ட்ல சேல்ஸ் பண்ணுறிங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா வாங்கிட்ருக்கீங்கம்மா கொடுக்குறீங்க ஓகே மேம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல அந்தமாதிரி இவங்களுக்கு பிடிக்கிலன்னா

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேடம் எனக்கு ஓட்டோ ஷர்ட் வந்து ஒரு ஒன்று எவ்வளோ வருது இது எக்ஸ் எல் இது மட்டும் சொல்லுங்கள் எவ்வளோ வருது பெர் பீஸ் ஓகே நான் வந்து ம் ம் சொல்லுங்கள் மேடம் ம் ஓகே மேம் எனக்கு பல்க் ஆட்ரு தான் வேணும் எனக்கு இப்போ ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஷர்ட் வேணும் ஆமாம் தௌசண்ட் ஷர்ட்டு வேணும் மொத்தமாக வந்து நிறையா ஆட்ரு இருக்குது மூணு கடை இருக்குது அதனால நிறையா ஆட்ரு வருது நான் வந்து விசிட் பண்ணுறேன் எனக்கு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் உடனே இல்லை மேடம் எனக்கு அங்கே வர்ற வேலை இருக்குது எனக்கு அங்கே வர்ற வேலை இருக்குது நான் வந்து நேராக பார்த்துக்குறேன் இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்னென்னு ஆ ஓகே மேடம் நாளைக்கு நான் வர்றேன் வந்துவிட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன் மேடம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ